என்னுடைய மிகப்பெரிய பலமே வந்து ஸ்போர்ட்ஸ் தான் ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுவேன் கபடி வாலி பால் ஃபுட் பால் நல்லா விளையாடுவேன் அதுபோல் எல்லாத்துலேயும் எனக்கு டிஸ்ட்ரிக் லெவலில் எனக்கு வந்து சர்டிகேட்ஸ் மா மெடேல்ஸெல்லாம் அதேமாதிரி நிறைய இருக்குது என்னோடய ம பலவீனன்னால் எதுவுமே இல்லை எனக்கு வந்து அவ்வளோவாக எதுவும் இல்லை என்னோடய பலவீனம் வந்து என்னோடய ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு மாறாக அது எனக்கு வந்து அவங்க வந்து நம்மளை வந்து துன்புறுத்துறதில் தான் நமக்கு ரொம்ப பலமாக பலவீனமா இருக்கும் அதேப்போல் நமக்கு வந்து பேர்ஸெல்லாம் கரெக்டாக கிடச்சிட்டாங்கன்னா அது நமக்கு அதைவிட எதிரிக்கான அதிக பலமாக எனக்கு கிடச்சிரும் அதுப்போல் தான் என்னுடைய நான் ஆறு மெடல்ஸ் வச்சுருக்கேன் நான் டிஸ்ட்ரிக்கு நேஷ்னலு போல் வச்சுருக்கேன் அதேபோலனால் எனக்கு கபடியில் நாலு கோல்டு மெடல்ஸ் வச்சுருக் கோல்டு மெடல்ஸ் வச்சுருக்கேன் மூணு நார்மல் மெடல்ஸ் வச்சுருக்கேன் வாலி பால் வந்து ஒரு மெடல் வச்சுருக்கேன் ஒரு கோப்பை வச்சுருக்கேன் வீட்டில் அதுப்போல் தான் எனக்கு வந்து பலமே வந்து கபடி தான் கபடியால் தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன் நான் கபடி ப்ளேயர் வந்து வாலி பால் விளையாடுவேன் வாலி பால் டச்சு இருக்குது இப்பயும் நான் வாலி பால் விளையாடிகிட்டு தான் இருக்கேன்